தோட்டத்திற்கு மூலப்பொருள் அப்படின்னா எரு தான் முக்கியமாக செடிகளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போது வந்து அதை விட மருந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனாலே அந்த செடிகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து எரு மூலயமா போட்டுவிட்டு மற்றபடி வீட்டில் இருக்கற சமைக்கிற கழிவுப்பொருள் எல்லாம் அதுங்களுக்கு செடிங்களுக்கு போட்டுடறோம் அது வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் சத்தாயிடுது அப்புறம் மாதம் ஒரு தரவை என்ன மருந்து அடிக்கணுமோ அதை அவுங்கள்கிட்ட நம்ப செடி கொடிகளெலாம் வாங்கிட்டு வர்றோம்லை விவசாயிங்கள்கிட்டலாம் கேட்டு மருந்தடிச்சால் தான் நல்ல முறையில அது செடி தழைச்சு காய்கறி கொடுக்கும் அது வந்து நாங்கள் மூலப்பொருள் வந்து மருந்து தான் கொடுக்குறோம் மருந்தடிச்சு தான் அதை நல்ல முறையில செடி வளர்க்கிறோம்